எங்கள் ஊரை பொறுத்தவரல ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு சுகாதாரமான முறையில் இல்லை காரணம் தண்ணி வசதியில்லை தண்ணி வர்றதில்லை இது இல்லாமல் பக்கத்துலேயே ரோடு அதிர்ச்சி சத்தங்கள்லாம் இருக்குது அதேமாதிரி நர்ஸுங்க வர்றாங்க அவங்க வந்துட்டு விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்க இந்த இடத்துல இந்தமாதிரிலாம் கஷ்டங்கள்லாம் இருக்குது போகிறத்துக்கு வர்றதுக்கு உள்கட்டமைப்பில் பெட்டு கிடைக்காது வேறே மருத்துவமனைக்கு இங்கேருந்து அனுப்புகிறாங்க அதை மாதிரி நிலமைலாம் உண்டாக்குது இங்கேங்க அதனால் வேண்டி அவங்க விருப்பப்படமாட்டுறாங்க இங்கேயிருந்து வேலை செஞ்சுட்டு போகிறதுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு போகிறதுக்கு அங்கேயிருந்து வேறே அங்கே போகணும் இங்கேயிருந்து இங்கே வரணுன்றத மாற்றி ஏற்பாடு பண்ணுறாங்க அதனால் வேண்டி அவங்களுக்கு முடியிறதில்லை அதனால் இந்த இடத்த விட்டு போயிடுணுன்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் சு அந்த சுகாதார முறையில அவங்களுக்கு இடமெல்லாம் செஞ்சுக் கொடுத்தாச்சினாக்கா அவங்க விருப்பப்பட்டு செய்வாங்க எல்லா வேலையுமே பிள்ளைங்களுக்கும் அதுக்கும் பிரச்சனை ஏன்னால் இங்கேயிருந்தே ஸ்கூலுக்கு அவசரத்துக்கு ஓடி வரணுன்னு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இல்லை நம்ம பிள்ளைங்கெல்லாம் உடம்பு சரில்ல கூட வர பிள்ளைங்களுக்கு அவங்கள கொண்டாந்து சேர்க்கறதுக்கு முடியிறதில்லை இப்படிப்பட்ட நிலமையில இருக்குறாங்க அதெல்லாம் செஞ்சுக் கொடுத்தீங்கனா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்